இயற்கை வளங்கள்னு பார்த்தா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் அங்கே பார்த்தா ஃபுல்லா இயற்கை தான் எந்தவொரு டெக்னாலஜி

அது வந்து சக்கரை வெல்லம் இதுக்கு தேவைப்படுது இதுவும் இது மூலியுமாக நிறைய வணிக பயன்படுது அதே மாதிரி கிழங்கு மர குச்சி கெ மரவள்ளிக்கிழங்கு அது மாவாக்கி அது மாவாக்கி அதையே விற்பனை பண்ணுறாங்க அதில்லாமல் அதோடய கழிவு அதாவது திப்பி ம் மாட்டுக்களுக்கு தீவனமாக கிடைக்கிது மஞ்சள் மஞ்சள் அப்படின்னா நமக்கொரு கிருமிநாசினினு சொல்லுவோம் மஞ்சள் வச்சா எந்தவொரு கிருமிகள் வந்தாலும் கிட்ட வராது அது மஞ்சள் அதுக்காக பயன்படுகிறது அப்புறோம் பழங்கள் அது மாதிரி நிறைய ஃபுல்லாவே இயற்கை வளங்கள் தான் சாப்பிடக்கூடிய பழங்கள் இயற்கை தான் நெல் ஆமாம் அரிசி பயன்படும் சாப்பாட்டுக்கு பயன்படுது இங்கே பார்த்திங்கன்னா நெல் நெல் மில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் அரிசி வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாக வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு தான்